ஹலோ செல் உ ஃபோ செல்ஃபோன் வச்சிருக்கேன் பட்டன் செல் வச்சிருக்கறேன் இருந்தாலும் அது என்ன பண்ணுது சரியாகவே ஃபோன் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு பழசாயிடுச்சு அதால் வர காலும் தெரியலை கேட்கறதும் தெரியலை இப்போ புதுசாக ஒரு செல்போன் வாங்கியிருக்கேன் நல் நல்லா கேட்குது ஆனால் யார் நம்பர் தெரியல அதால் என்ன பண்றதுன்னு தெரியல சி வேறே டச் டச்செல் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது அதுவும் வாங்க முடியாத சூழ்நிலை ஸோ வறுமைக்கு ஏற்றா மாதிரி நம்ம என்ன பண்றது சாதாரண செல்லை வச்சி நம்ம பயன்படுத்துக்கிறோம்